காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்காக்கா என்னென்ன காய்கறில்லாம் இருக்குதுக்கா

விலல்லாம் எவ்வளோ எவ்வளோ தான் விலல்லாம் எவ்வளோன்னு சொல்கிறீங்க இல்லை எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வருது உங்கள்கிட்டையே எல்லா காய்கறியும் வாங்கிக்கலான்டுருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குது ஆ ஆ அதுதான் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது அதனால் தான் பார்க்க வந்தேன் நீங்கள் என்னென்னு சொன்னீங்கன்னால் ஆட்ரு கொடுத்துட்டு போவேன் நீங்கள் அதுக்கு ம் ஆ ஆ ஃப்ரெஷ்ஷா இருக்குது முருங்கக்காயெல்லாம் இப்போது வரப்போ ம் சரி வீட்டுக்கு எனக்கு டெய்லியும் தேவைப்படும் என்னென்ன காய்கறின்னு சொல்லி விட்டா கொடுத்து விடுவீங்களா விலல்லாம் கம்மியா போட்டுக்கிட்டீங்கன்னால் நான் வந்து டெய்லியுமே இங்கேயே வாங்குவேன் ஆ கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா டெய்லியும் வந்து ரெகுலராக நான் வாங்குவேன் இங்கேயே ம் ஃப்ரெஷ்ஷாதானக்கா டெய்லியும் வரும் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி கொடுங்க ஒரு ஒரு கிலோ கொடுத்துருங்க டெய்லியும் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாவே வாங்கிக்கிறேன் இப்போது ஒரு கிலோ மட்டும் கொடுங்க தக்காளி ஒரு கிலோ கொடுங்க ம் காய்கறி எல்லாத்துலேயும் ஒரு நூறு நூறு போட்டுக்கொடுத்துருங்க ஆ சரி சரி போட்டு ஆ போட்டுக் கொடுங்க எவ்வளோக்கா எல்லாம் ம் ம் சரி இந்தாங்க ம் நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது டெய்லியும் வந்து நான் இங்கேயே வாங்கிக்கிறேன் எனக்கு எடுத்து வச்சுருங்க டெய்லியும் வந்து நான் வாங்கிப்பேன் ம் சரிக்கா வரேன் ம்